ஹலோ வணக் ஆ வணக்கம் ஐயா ஆ என் பெயர் பூர்ணசுகன்யா நான் வந்து கும்பகோணத்துலிருந்து கோயம்புத்தூர் வரையும் ட்ரெயினில்தான் வந்தேன் ஸோ அந்த விரைவு வண்டி ட்ரெயின் அது அதனால நான் இறங்கும்போது அவசர அவசரமாக இறங்குனதுல என்னோடய பொருட்களெல்லாம் நான் அங்கேயே வச்சுட்டு வந்துவிட்டேன் என்னோடய கம்பார்ட்மெண்ட்லேயே ஸோ அதில் ரொம்ப லேப்டாப்பு அதெலாம் இருக்குது எனக்கு அலுவலகத்துக்கு தேவையான பொருட்களெலாம் அதில் இருக்குது எப்படி நான் அந்த பொருட்களெல்லாம் திரும்ப நான் பெற்றுக்கறது நான் யார் கிட்ட சொல்லணும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா

ஓ ஓகே ஆ டிக்கெட் எடுக்கு ம்

ஆ

கண்டிப்பா ஆமாமாம் ஆ வேறு எங்கனயாவது நான் பணம் செலுத்துகிறமாதிரி இருக்குமா என்னோடய ஆதார் கார்டு ஐடி மொதற்கொண்டு அதில்தான் இருக்குது என் பணமும்கூட அதில்தான் இருக்குது அதனால் ஏதாவது ஒரு பண உதவி தேவைப்படுமா நான் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது எங்கள் வீட்டுக்கு ம்

ஆமாம்

ம் ம் அதுக்கூட என்னோடய் அலைபேசி அதெல்லாமும் அதில்தான் இருக்குது

ஆ ஓகே ம் சொல்லணும் ம் ஆ சரி வேறு ஏதாவது லெட்டர் எதுவும் சப்மிட் பண்ண வேணாம் அவங்க கொடுக்குற ஃபார்மையே நம்ம வந்து பூர்த்தி பண்ணின்னா போதுமா ஆ சரி ஆ சரி எப்படியாது கொஞ்சம் தயவுசெஞ்சு கண்டுபுடிச்சு கொடுத்துருவாங்க இல்லைங்க கொஞ்சம் நீங்களும் சொல்லுங்க ஆ சரிங்க சரிங்க ரொம்ப நல்லது ஆ தேங்க்யூ